ஏன் இவ்ளோ நேரம் வந்து கேப்பு புக் பண்ணி வரவே இல்லை நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இதனால என்னாச்சு நான் இங்கேருந்து ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட்ல நான் போகணும் ஸோ நான் இன்னும் எனக்கு இந்த ஃபங்ஷன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்கிட்ட இருக்கு ஸோ இங்கே போய் இவ்வளோ நேரமாயிட்டுனா எப்படி இதுக்கு அப்புறம் எவ்வளோ ட்ராபிக் வேறு இருக்கு ஸோ இன்னும் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்க்கிட்ட நான் எப்படி நான் அவ்வளோ சீக்கிரம் போக முடியும் இதுக்குத்தான் உங்களை முன்னாடியே வரச் சொல்லிருந்தேன் எதனால இப்படி ஆக்கிப்பிட்டிங்க எதனால அதிக நேரம் ஆச்சு இன்கேஷ் நீங்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணியாச்சும் ஒரு கால் பண்ணியாச்சும் சொல்லியிருக்கலாம் இந்தமாதிரி பிரச்சனை ஆயிக்கிட்டு அப்படினு எனக்கு வந்துவிட்டு அப்படி கால் பண்ணி சொல்லிட்டாக்கூட தெரிஞ்சு நான் வேறு எதாச்சும் அரேஞ்ச் பண்ணிருப்பேன் வர்றேன்ட்டு சொல்லி இவ்ளோ நேரம் ஆனதுக்குனால இப்போ என்னால் ஃபங்ஷன் போக முடியுமா அப்படின்றதே எனக்குத் தெரியல ஸோ அடுத்தவாட்டி எதாச்சும் இந்த மாரி உங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டுனா கால் பண்ணுறேன் இனிமே கால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் அப்புறம் கால் பண்ணேன் உங்களுக்கு கால் டாக்சி கால் பண்ணேன் அப்படினா கேப் புக் பண்ணும்போது நீங்கள் சொல்லிவிடுங்க இந்த டயத்துக்குள்ளே வரமுடியும் சார் எங்களால் வரமுடியாது சார் அப்படினு சொல்லிடு அப்ப தான் எனக்குத் தெரியும் சரிங்களா நீங்கள் பாட்டுக்கு சொல்லாமப் போனீங்கனா எனக்கு ஒன்றுமே தெரியாது